ஆக்டர் விஜய் ஆக்டர் விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தில் வந்து தன்னுடைய முதல் சினிமா துறையில் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அந்தப் படம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி அந்த அளவுக்கு வெற்றி இல்லைன்னுதான் சொல்லலாம் ஆனாலும் வெற்றிதான் தோல்விதான் வெற்றியின் முதல் படி அப்படிங்கிறத தெரிஞ்ச விஜய் வந்து மேலும் மேலும் பல படகள் நடித்து இன்று தமிழ் திரையுலகில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவனாக இருக்கிறார் என்பதில் வந்து எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை எல்லாரும் சொல்வாங்கள் விஜய் வந்து அவங்க அப்பா மூலமாக சினிமா ஃபீல்டுக்கு வந்தாங்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்தாங்கள் இருக்கலாம் அவங்க அப்பா மூலம் வந்திருக்கலாம் ஆனாலும் இந்தளவுக்கு ஒரு ஆதிக்கத்தை வந்து அவருடைய நடிப்பும் டான்ஸ் சாங் அந்த மாதிரி அவருடைய திறமையால் மட்டுந்தான் வந்து அவரால் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியுமே தவிர இதை வந்து அவங்க அப்பா சொன்னதனால வந்து பண்ணதாக இருக்க வாய்ப்பே இல்லை அதுபோல் விஜய் வந்து சமூகத்திலும் ஒரு மதிப்பு கொண்டவர் சமூகத்தின் மீதும் ஒரு அக்கறை கொண்டவர் அதுதான் விஜய் வந்து அடுத்தடுத்து பல தோல்விகளை கண்டும் நிறைய படங்கள் வந்து நடித்து ஹிட் ஆயிட்டு இப்பொழுதும் பெருமளவு பேசப்படுகின்ற கில்லி குருவி போன்ற படங்கள்லாம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு இப்போ வந்து விஜயை நம்பி ஒரு படம் எடுத்தால் அது கண்டிப்பாக அது நூ முந்நூறு கோடி நானூறு கோடி வசூல் அப்படிங்கிற அளவுக்குதான் போயிட்ருக்குது இப்போ பார்த்தீங்கனா விஜய் வந்து விஜய்க்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது விஜய் வந்து அவங்க குழந்தைகள் என்ன சொன்னாங்கனால் உங்களுக்கு என்ன படிக்க தோணுதோ நீங்கள் வந்து ட்டுவல்த் வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எது படிக்க தோணுதோ நீங்கள் அந்த ஃபீல்டு எடுத்து நீங்கள் படிங்க அப்படினு குழந்தைகள்ட்ட வந்து சுதந்திரத்தை வந்து கொடுத்தாரு மேலும் அவர் வந்து ஒரு சின்னச் சின்ன விஷயத்தை கூட அவர் வந்து அவ்வளோ ஒரு ஈடுபாட்டுடன் எடுத்து செய்வார் பொதுவாக இந்த சூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் இந்த டைம் அந்த ரெஸ்ட் டைம்ல வந்து விஜய் வந்து எங்கேயும் போய்லாம் படுக்க மாட்டாங்களாம் ஜஸ்ட் வந்து தரையிலேயே வந்து படுத்து தூங்குவாங்களாம் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கள் இவ்வளவு ஒரு பெரிய தலைவனாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு அந்த ஒரு இது இல்லை அப்படின்னுதான் சொல்லுவாங்கள் மேலும் நானும் பார்த்த அளவுக்குல அந்த ஸ்டுடியோ அந்த படம் எடுக்கும் போதெல்லாம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் போட்டு காட்டுவாங்கள் இல்லையா அப்பவும் பார்க்கும்போது சின்ன சின்ன கோ ஆக்டர்ஸ்கிட்டகூட அவர் வந்து ஜாலியாக வந்து பேசி சிரித்து இது பண்ணிகிட்ருப்பாரு அந்த மாதிரி கேரக்டரு விஜய் இப்போ அது இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அனைத்து ஹீரோக்களையும் செலக்ட் பண்ணி இது பண்ணாங்கள் அதுலேயும் விஜய்க்கு வந்து அந்த அவார்ட் வந்து விஜய்க்கு வந்து கிடைச்சதுலங்கிறது வந்து ரசிகராக எனக்கு ஒரு பெருமை மேலும் நெய்வேலியில வந்து சூட்டிங் அப்போது விஜய்க்கு அந்த சப்போர்ட்டாக வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் வந்து அந்த பிரச்சனையப்போ வந்து நின்றாங்க விஜய் கூட அப்போ வந்து செல்பி எடுத்தார் அது மிகப் பெரிய வைரலாக ஆகிப்போச்சு அதே போல் விஜய்க்காக உயிரை கொடுக்கற ஏராளமான ரசிகர்கள் வந்து இருக்காங்கள் விஜய் படத்தை வந்து பார்க்க முடியலன்னு இறந்தவங்க தலைவா படம் வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அதோட சீன்கள் எல்லாம் வெளியான போதிலும் அது மிகப் பெரிய ஒரு ஹிட்டை கொடு ஹிட்டை கொடுத்ததுனால் அதுக்கு காரணம் விஜய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நாயகனால் மட்டும்தான் மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணற்ற விஜய் ரசிகர்கள் வந்து இருக்காங்கள் அப்படிங்கறதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை சின்ன குட்டீஸ்கள்ல இருந்து பெரிய தாத்தா பாட்டிகள் வரைக்கும் விஜயை வந்து அனைவருக்குமே பிடிச்சிருக்குது அவருடைய டான்ஸாக இருக்கட்டும் அவர் வந்து படத்தில் சொல்கிற கருத்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு வேல்யபிலான கருத்தாக இருக்குது மேலும் விஜய் வந்து தலைவா ஆ பிகில் தெறி இந்த மாதிரி படங்கள்ல வந்து அரசியல் சம்பந்தமாகவும் மக்கள் நலன் சர்க்கார் போ சர்க்கார் போன்ற படங்கள்ல வந்து மக்களுக்காகவும் ஆதரவாக பேசுனதுல அந்தப் போல படங்களை வந்து வெளியிடுவதில் வந்து அப்பப்போது ஆட்சியில் இருந்த முதலமைச்சர்கள் வந்து விஜய்க்கு எவ்ளோ பிரச்சனை கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்கள் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டிதான் விஜய் படம் ஒன்று வந்து தியேட்டருக்கு வந்து அது மிகப்பெரிய ஹிட் ஆகி வெற்றியை பெற் வெற்றிய நிரூபிக்கிறார் மேலும் விஜய் வந்து நடனத்தில் வந்து சிறப்பாக ஆடுவதிலும் தனித்திறமை கொண்டவர் ராகவா லாரன்ஸ் எப்படி ஆடுறாரோ அதுக்கு நிகராகவே இவர் வந்து ஆடுவார் விஜய்க்கு மேலும் வந்து பொழுது நா சாதாரண நாள்கள்ல வந்து பாட்டு கேட்பது வந்து ஹாபி மேலும் இப்போ வந்து இந்த அனிதா வந்து நீட் சம்பந்தமாக இறந்தாங்கல்ல அவங்களும் அப்புறம் இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சில்லையா அந்த இடம் அது போன்று வந்து சமூகத்தில ஏதேனும் அநீதி நடக்கும் போது அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று வந்து ஆறுதல் கூறி தன் எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துவார் விஜய் அதே போல் மீனவர்கள் தாக்குதல்ல முதல்ல வந்து போராட்டத்தை துவங்கும் போதும் விஜய் வந்து தலைமை தாங்கி உதவி செஞ்சு கொடுத்தார் அது போல் ஒரு தலைவன் ஒரு ஆக்டராக இருந்தும் நம் நாட்டு மக்களுக்காக யோசிக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அத நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணலைனாலும் அதை நம்ம வந்து ஆதரிக்காமல் இருந்தாலும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இப்போ வந்து ஒரு ஒரு ஆக்டர் இப்படி சி ஒரு கட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு ஏன்னா நம்ம எம்ஜிஆர் காலத்திலிருந்து எல்லாரும் அப்படிதான் வந்துகிட்ருக்காங்க இருப்பினும் இப்பவும் விஜய் வர்றாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகதான் இருக்குது இருந்த போதிலும் அதை வந்து அனைவரும் வரவேற்கிறார்கள் தவிர யாரும் வந்து அதை வந்து இகழ்ந் இதாக பேசலை மேலும் வந்து இப்போ விஜயோட லியோ படத்தில் வந்து சில காட்சிகள் இருந்தன சிகரெட் அடிக்கிற மாதிரி காட்சிகள் சிகரெட் அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சிகள் அனைத்து படங்களிலும் வருகிறது ஆனால் விஜய் படத்தில் மட்டும் எதிர்ப்பு வருகிறது காரணம் அவருடைய முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்தை வந்து குறைக்கிறதுக்காக ஹேட்டர்ஸ் வந்து எல்லா நிறைய பண்ணிகிட்டிருக்காங்க மேலும் அவர் கட்சிக்கு வரதே வரவே இல்லை ஆனாலும் இவ்வளவு நல்லது பண்ணுறாரே அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் ஒரு வியப்பாகவும் இருக்குது அவர் ஒன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தார்னால் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கிறவரு வந்து இந்த கட்சியில் நின்றுதான் சம்பாரித்து இது பண்ணனும் அப்படிங்கறது அவர் நோக்கம் இல்லை அவர் செலவு பண்ணுவது எல்லாமே அவரோட சொந்தப் பணம் அவர் சம்பாரித்த சொந்தப் பணம் அதை வச்சுதான் அவர் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் வந்து தொண்டு செஞ்சிகிட்ருக்காரு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கனா இந்த வருஷம் ட்டுவல்த்து டென்த்து பாஸான பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வி ஒரு விழா மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து பரிசுகளையும் இதையும் கொடுத்தார் அதை கொடுத்ததுக்கான நோக்கம் அவர் அரசியலை வெளிப்படுத்துவது இல்லை அனைத்து மாணவர்களுக்கும் அந்த படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்படிங்கற ஒரு சிந்தனைதான் என்னதான் நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நம்ம காசை அள்ளிக் கொடுப்போம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்போம் அதை அவர் யோசிக்காமல் மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கறதை வந்து அவர் இது பண்ணார் மேலும் காமராஜர் பிறந்த நாளன்று வந்து இலவச புத்தகசாலைகள் வந்து ஓப்பன் பண்ணாங்கள் அது மட்டுமல்லாமல் அதுக்கு முன்னாடியாவே விஜய் இயக்க மன்றத்தின் சார்பாக சின்னச் சின்ன உதவிகளை வந்து செய்வாங்கள் அதில்லாமல் போன வருஷம் இந்த ஊராட்சி எலக்ஷன்ல வந்து என்ன பண்ணாங்கனால் விஜய்யின் பெயரையும் விஜய்யின் கொடியையும் பயன்படுத்தி சில தொகுதிகள்ல நின் சில ஏரியாக்கள்ல நின்று வெற்றியும் பெற்றிருக்காங்கள் அதுவும் வந்து குறிப்பிடத்தக்கது மேலும் விஜய் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படிங்கறது நைண்ட்டி சதவீதம் வந்து நம்மால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது பட் வந்து விஜய் இன்னும் வந்து ஓப்பனாக வந்து சொல்லலை பட் அதையும் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி ஓப்பனாக நான் வந்து எலக்ஷன்ல நிற்க போகிறேன் ஜெயிக்கப் போகிறேன் அப்படினு பட் அவர் ஏன் அப்படி சொல்லலை அப்படிங்கறது வந்து என்னோடய கருத்துனால் இப்போது ரஜினி வந்து எலக்ஷன்ல நிற்க போகிறேன் போகப்போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணார் கமல் வந்து நின்னார் அவங்களால் முடியாதது வந்து இப்போ இவரால் முடிஞ்சிருக்குது அவங்கெல்லாம் எவ்ளவுதான் நின்று பண்ணாலும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு எஃபெக்ட்டு பேச்சு கூட இப்போ வந்து விஜய் சிம்பிளாக பண்ணதில் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கார் விஜய் வந்து ஒரு ஜஸ்ட்டு யோசிக்கிறார் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முன்னாடி அதை வந்து ஆராயறார் ஃபர்ஸ்ட் செக் பண்றார் இந்த மாதிரி நம்ம பண்ணால் எப்படி நடக்கும் போகும் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆராய்ந்து அரசியல் பண்றார் மேலும் விஜய் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் அந்த மாதிரி கார்லாம் வச்சிருக்கிறது வந்து டேக்ஸ் கட்டல அப்படிங்கிறது வந்து கேஸ் போட்டு இது பண்ணாங்கள் பட் அதிலயும் வந்து அவர் லைஃப் டைம் அந்த காருக்கு வந்து எல்லாம் கட்டிட்டாங்கள் அப்படிங்கறது வந்து நடந்துச்சு மேலும் பிகில் பட வெற்றிக்கப்புறம் வந்து விஜய் படம் வந்து முந்நூறு கோடி வசூலானதுக்கப்புறம் இல்லை படத்தில் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு ரைடு நடந்துச்சு ரெண்டு நாள் தொடர்ந்து நடந்துச்சு இருந்தாலும் கடைசியில் வந்து விஜய் பக்கம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்கள் அந்த நியூஸை வந்து ஒரு விஜய்யின் வரலாறு மாதிரி நியூஸ் சேனல்ல போட்டாங்கள் அதை ஃபுல்லானவே உட்காந்து பார்த்தாங்க அதில்லாமல் இப்போ இருக்க சின்ன பசங்கள் முதல்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து விஜய் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய அமைதி அடக்கம் மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிற விதம் ஆகவே விஜய் வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறதுல வந்து இப்போ சூப்பர் ஸ்டாருன உடனே ஞாபகம் வருது சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து இப்போ பிரச்சனை போயிகிட்டிருந்துச்சல்லவா விஜயே வந்து அன்றைக்கே சொல்லிட்டாரு ஒரு வந்து ஆடியோ லான்ச் அப்போ வந்து ஆங்கர் அவங்கள்கிட்ட கேட்டப்போ நான் எந்த பட்டத்துக்கும் ஆசைப்படலை தளபதி இளைய தளபதிங்கிறதே போதும் அப்படிங்கிறதை வந்து இதாக இருந்துச்சு அவரே அவர் ஏத்துக்கலைனாலும் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் அப்படிங்கிறதில் வந்து எந்த ஒரு மாற்றமே யார் ஹிட்டு கொடுக்குறாங்களோ அவங்கதானே சூப்பர் ஸ்டாரு அவர் வந்து தமிழ்ல மட்டுமே இல்லை கேரளாவிலேயும் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டிங்காக வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மடங்கு அந்த நாட்டு மக்கள் தொகை கேரளாலயும் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கள் அதுவும் ஒரு சில மலையாள படத்திலேயே கூட அந்த விஜயை பற்றி புகழ்ந்து கூர்றவாறெல்லாம் இருக்கும் மேலும் இப்போ வந்த அட்லி நெல்சன் ஆகியவங்கலாம் வந்து இப்போ வந்து அஜித் அ ரஜினியை வச்சு படம் எடுத்தாங்கள் ஷாருக்கான வச்சு படம் எடுத்தாங்கள் அப்போ அவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னால் விஜய் அண்ணன் சொன்ன கான்ஃபிடன்ட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஹிட்டு கொடுக்க காரணம் இந்த மாதிரி பெரிய ஆக்டர் கூட நடிக்க காரணம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கள் அப்போ என்ன புரியுது அப்டின்னா அவர் தன்னை மட்டும் அவர் இப்போ வந்து நம்மகிட்ட வர்றாங்க அப்டினா அடுத்தடுத்த படம் நம்மளை வச்சே பண்ணனும் நம்ம மட்டுமே ஹிட்டு கொடுக்கணும்னு நினைக்கல டைரக்டரும் ஹிட் ஆகணும் இவங்களும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவும் ஊக்கமும் கொடுத்தார் அப்படிங்கிறதில் வந்து எந்த ஒரு மாற்றும் கருத்தும் இல்லை